தமிழ்நாட்ல முக்கிய செய்தி ஆதாரங்கள்னு சொன்னால் தந்தி என்று சொல்வேன் நான் ஏன்னா தந்தி நியூஸ் பேப்பரில் தான் நான் எல்லோருமே வந்து என்னென்னு என்னென்ன எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் தந்தி நியூஸ் பேப்பரில் தான் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியுது டிவி இல்லாத வீடுகள்ல கூட அந்த நியூஸ் பேப்பரை நாங்கள் பார்க்கறதுனால வெளியில் போகிற இடத்துல அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கறதுனால எல்லா விஷயங்கள் தெரியுது ஏன்னா இங்கே வந்து தந்தி அந்த நியூஸ் பேப்பர் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கே எந்த இடத்துல ஜாப் ஃபேர் போடுறாங்க எந்த எந்த எந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்போ எக்ஸாம் டேட்டு இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து வந்தடைகிறது தந்தி பேப்பரில் தான் அந் தமிழ்நாட்ல முக்கிய செய்தி எல்லாத்துலேயுமே எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த தந்தி நியூஸ் பேப்பர் மூலமாக தான் வருது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் எல்லா எந்த இடத்துல என்ன நடக்குது எல்லாமே வந்து நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்தில் இருந்து எங்களால் அது பார்க்க முடியுது அதை பற்றி கேட்க முடியுது அந்த ஃபோட்டோலாம் பார்க்க முடியுது அப்படின்னா இது எல்லாமே இந்த தந்தி நியூஸ் பேப்பர்னால மட்டும் தான் முடிஞ்சுது தந்தி நியூஸ் பேப்பர் தான் இங்கே அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தவொரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக வந்தடையுதுன்னா இந்த தந்தி பேப்பர்னால மட்டும் தான் வருது அது மட்டும் இல்லை தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா தந்தியில் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் மேலாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள போடுறாங்க எந்தெந்த தொழில்லாம் எடுத்தோம்னா எப்படியெல்லாம் நம்ம லாபம் பெறலாம் எப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம முன்னேறலான்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கட்டினியூவாக வந்துட்டே இருக்குது அதெல்லாம் தந்தியை தான் நான் முன்னுரிமையாக எடுப்பேன் அதனால் வந்து நிறைய புதுப்புது தொழிலாளர்களும் இந்த நாட்டுக்கு வர்றாங்கன்னுலாம் சொல்வாங்க ஏன்னா தொழில் எப்படி செய்கிறது என்ன வருமானம் எப்படி நம்ம முதல் போடுறது எதுவுமே தெரியாதவங்க கூட தந்தி மூலமாக செய்தியை தெரிகிறதுனால அங்கே டைரெக்டா அவங்கக்கிட்ட போய்ட்டு எந்த இடத்துல இருக்குதுன்றத அந்த நியூஸ் தந்தியிலேயே போட்டுடுறாங்க ஸோ அங்கே போய்ட்டு விசாரித்து அவங்க புதுப்புது தொழிலா வந்து கத்துட்டு வராங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைன்றது வந்து ஊரில் ஒன்று தான் இருக்கும் ஆனால் இப்போது டீ கடை இல்லாத ஒரு ஊர் கூட கிடையாது எல்லா ஊர்லேயும் டீ கடை இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்டட் கடைகள் நிறையவே ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ நிறைய இருக்குது இந்த டீ டைம் சித்ரா சிவா காஃபி பார் இதுமாதிரி நிறைய இருக்குது அப்போலாம் நார்மலாக ஒரு பொட்டி கடையில் டீ விற்பாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போது எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு எல்லா இடத்துல நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குகிறாங்க நான் இந்த தந்தி பேப்பர்னாலே எல்லோருக்குமே ஈஸியாக போய் எல்லா செய்தியுமே சேருதுன்னு தான் சொல்வேன் நான் அது மட்டும் இல்லாமல் தந்தி மூலமாக தான் என்ன சரியான விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது எது தவறான விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது எல்லாமே எங்களால் தெரிஞ்சுக்கவும் முடியுது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகமாக எங்களுக்கு வந்து அடையணுமோ அதேமாதிரியே சேந்துடுது இப்போ இந்த ரிசல்ட்டு டென்த்து ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட்லாம் வரும்போது ஈவினிங் பேப்பர்லேயே எங்களால் பார்த்துக்க முடியுது ஆனால் ஒரு ஆன்லைனில் போய் நாங்கள் பார்க்கணுன்னா கூட மறுநாள் காலையில் தான் பார்க்குணும் அதுவே இந்த தந்தி பேப்பர் மூலமாக பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே எங்கக்கிட்டே வந்து சேர்ந்துடுது இந்த இதோடய ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸோ தந்தி தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது